ஹலோ ஹலோ ஆ பேங்க் மேனேஜருங்களா என் பேர் வந்துட்டு சவுந்தர்யா ஆ நாங்கள் வந்துட்டு பெர்சனல் லோனுக்காக கால் பண்ணியிருக்கோம் நான் எச்சிஎல் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டுருக்கேன் நான் ஒரு த்ரீ இயர்ஸ்ஸாக ஒர்க் பண்ணிகிட்டுருக்கேன் என்னோட கே கேடர் சீனியர் மேனேஜர் ஆமாம் நான் சீனியர் மேனேஜராக த்ரீ டூ இயர்ஸ் ஒர்க் பண்ணுறேன் ம் டோட்டல் எஸ்பிரியென்ஸ் த்ரீ இயர்ஸ் நாங்கள் ஈரோடு பெருமாள் கோவில் ஸ்ட்ரீட்டில் இருக்கோம் ஓகே ஆ ஆ பெர்சனல் லோனுக்காக கால் பண்ணியிருக்கோம் இப்போ பெர்சனல் லோன் வந்துட்டு ஆ கிடைக்குமா அப்படி சொல்லிகிட்டு டீடெயில் கேதர் பண்ணிக்கலாம் பேசுகிறேன் ஆ என்னோட குழந்தையோட படிப்புக்காக வாங்குகிறோம் ஓகே நேரில் வரணும் அப்படினா வந்துட்டு ஆ ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்துட்டு டைம் எடுத்துக்கும் ஸோ என்னென்ன புரூஃப் வேணும் அந்த மாதிரி நீங்கள் எனக்கு சொல்லிவிட்டிங்க அப்படினா நான் வரும்போது எல்லாமே கையோடு எடுத்துகிட்டு வந்துடுவேன் ஓகே ஓகே இப்போது நான் வந்து வரும்போது நீங்கள் இருப்பீங்களா இல்லை நான் வந்துட்டு மண்டே வரட்டுமா ஓகே ஓகே நான் அப்போது மண்டே வந்து வந்துடுறேன் எனக்கு புரூஃப்ஸ் மட்டும் என்னென்ன புரூஃப்ஸ் அப்படிங்குறது ஆ நான் ஒன்ஸ் சொல்கிறேன் நீங்கள் வந்துட்டு ஓகேவா அப்படிங்குறத சொல்லிவிடுங்க ஆ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தென் ஆதார் கார்ட் ஆ இன்னொன்று என்ன சொன்னீங்க ஆ ஐ ஃபார்காட் தட் ஓகே ஓகே பான் கார்ட் ஆதார் கார்ட் பாஸ் புக் ஆ தென் டெபிட் கார்ட் ஃபோட்டோ எல்லாமே டூ டூ காப்பிஸ் வந்துட்டு கொண்டு வரணும் வரும்போது ஓகே ஓகே மேம் நான் மண்டே வந்துட்டு உங்களை வந்துட்டு பார்க்குறோம் நான் வரும்போது உங்களுக்கு கால் பண்ணலாம்ல்லை மேம் ஓகே மேம் நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன் மேம் ஓகே மேம் தேங்க் யூ மேம்